ஹலோ யார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் புரியவில்லைங்க சார் நீங்கள் கேட்குறது

இல்லை சார் அந்தமாதிரி எதுவும் நான் பண்ணலையே ஆ அந்த மேலே இருக்க ஷீட்ஸ்ஸெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் சார் ஆமாம் ஆமாம் ஓ ஓகேங்க சார் ஓகேங்க சார் மேலே இருக்கற ஷீட்ஸெலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சி ஆ அதை அதை நான் ரெண்டு மூணு தடவை உங்கள்கிட்ட ரெக்குவஸ்ட் கொடுத்தேன் நீங்கள் எதுவும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல அதுதான் சரி மெயிலாக போட்டு பார்த்தேன் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க இல்லை அது ரொம்ப டிலே ஆகிட்டே போயிடுச்சின்னா எங்களுக்கு ஒர்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல சார்

இல்லை ஷீட்ஸ் தான் ரொம் ஷீட்ஸ் தான் ரொம்ப டேமேஜ்ஜாக இருக்கிறதொட்டு மத்தப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க சார்

ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ அந்த எக்ஸ்பென்ஸஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா நாங்கள் இப்போ அவங்க எதாவது மெட்டீரியல் கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குரிய அந்த அமௌண்ட் நீங்கள் எங்களுக்கு ரிட்ட ரிட்டன் பண்ணிடுவீங்களா ஏன்னா நாங்கள் ரெண்ட்

சரிங்க சார் ஏன்னா நாங்களுந்தான் நாங்கள் வந்து ரெண்ட்டுக்குதானே இருக்கோம் அதை வந்து நாங்கள் கேட்டுக்கணும்ல

சரிங்க சார் இ இல்லை சார் அந்தமாதிரி இஷ்யூஸெலாம் எதுவும் இல்லை ஷீட்ஸ் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கறனால எப்போ வேணாலும் கீழே விழுந்துர்லான்ற மாதிரி இருக்குது அதில் ஒர்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயப்பட்றாங்க லேபர்ஸ்ஸெல்லாம் கொஞ்சம் பயப்பட்றாங்க

சரிங்க சார்

சரிங்க சார் ம் சரிங்க சார்

ம் சரிங்க சார் ஓகேங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கரம் அனுப்புனீங்கன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ஓகேங்க சார் ஓக் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் ஓக் சரிங்க சார் ஓகே ஓகே தேங்க்கியூ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஓகே தேங்க் ஓகே தேங்க்கியூ என்னங்க சார்

சரிங்க சார் ஆ ஓகேங்க ஓகேங்க சார் ஓகே தேங்க்கியூங்க